ஆமாங்க ஆமாங்க பா யார் சொல்லுப்பா ஆ சொல்லுங்கப்பா என்னிக்குப்பா போகணும் மண்டேவா பா மண்டே யூனிட் டெஸ்ட் இருக்கே எப்படிப்பா போவீங்க இல்லை சே இல்லைப்பா இப்போ மண்டே யூனிட் டெஸ்ட் இருக்குது இப்போ எல்லாம் எக்ஸாம்ஸும் வந்துகிட்ருக்குது ஸோ நீங்கள் இந்த டைம் போக முடியாது இல்லப்பா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்பறமா நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கப்பா அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அங்கே இண்டஸ்ட்ரியல் விசிட் போவதுக்கு எல்லாம் அப்பாய்ன்ட்மென்ட்லாம் வாங்கிட்டிங்களாப்பா யார் மூலியமாக அப்பாய்ன்ட்மென்ட் வாங்குனீங்க ஓஓ ஓகேப்பா ஓகேப்பா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்றம் போகலாம்ப்பா உங்கள்க்கூட யாருப்பா கோஆர்டினேட் பண்ணுறது உங்கள்கூட யார் வருவாங்க போவாங்க இதெல்லாம் சொல்லலியேப்பா என்கிட்ட யார் வரா யாரு போகிறா உங்களை சேஃபாக கொண்டு க்ளாஸ் இன்சார்ஜ் கிட்ட போகிறிங்களாப்பா இங்கே இருந்து எப்படிப்பா போறிங்க காலேஜ்லிருந்து அங்கே ட்ராவலிங்லாம் எப்படி

ப்ரைவேட் பஸ் போகிறிங்களாப்பா இல்லைப்பா வெயிட் பண்ணுங்க நான் வந்து கரஸ்பாண்டன்ட்கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் நான் காலேஜ் பஸ்ஸில் போய்விட்டு வர மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நான் கேட்டு பார்க்குறப்பா ஓகேங்களா ஹோல் ஸ்ட்ரென்த்தாக போகும்போது நான் நம்ம காலேஜ் பஸ்ஸே அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஸோ போய்ட்டு பார்த்து பத்ரமாக போய்விட்டு வரணும்ப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது காலேஜ் நேம் வந்து கெட்டுப்போகிற மாதிரி எதுவும் நடந்து விடக்கூடாது ஓகேங்களா ஸோ வந்து கரக்ட்டாக போய்விட்டு

ஓகே ஓகே பா ஸோ பத்ரமாக போய்விட்டு சேஃபாக போய்விட்டு சேஃபாக ரிட்டர்ன் வரனும் ஓகேவா இன்றைக்கு வந்து நீங்கள் இப்போ சொல்லிருக்கிங்க எனக்கு முன்னாடியே இந்த டேட் ரிமம்பர் பண்ணுப்பா நான் அப்போ தான் அப்ருவல் பண்ணுவேன் என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யாரும் எங்கேயும் போகக்கூடாது ஓகேவா

சரிங்கப்பா ஓகேப்பா நன்றிப்பா